நான் வந்து வருஷத்துக்கு ரெண்டு அல்லது மூணு ட்ரிப் வந்து சுற்றுலா பயணம் கிளம்பிடுவோம் அப்படி போகும்போது வந்து பார்த்திங்னா நாங்கள் வந்து அப்பப்போ ஒரு ட்ரிப் போவோம் அப்பப்போ வந்து ஒரு சுற்றுலா போவோம் அப்போ வந்து ஒரு சுற்றுலா வந்து ஒகேனக்கல் போயிருந்தோம் ஒகேனக்கல்ல வந்து நிறைய ஃபால்ஸ் அந்த மாதிரி தண்ணி நிறையா அருவி வந்து ஆயில் மசாஜ் மசாஜ் ஃபுல்லாக பண்ணுறதுனால நம்ம ஆயில் மசாஜ் பண்ணி போட்டிங் போகலாம் ஃபிஷ் விற்பாங்க நிறைய ஃபிஷ் சாப்பாடு நல்லா நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம நல்லா வரலான் நீச்சல் பண்ணலான் பட அங்கே வந்து போட்டிங் போவாங்க போட்டிங் போகும்போது என்ன பண்ணுவாங்கனா சுற்றி சுற்றி கூப்பிட்டு போவாங்க நம்மளை அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சுற்றி சுற்றி வரும்போது நமக்கு அப்பறம் வந்து மீன் வந்து ப்ரஷாக அப்படியே பிடிச்சி நமக்கு அப்படியே செஞ்சே கொடுக்குறாங்க நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்தா செஞ்சு நமக்கு கொடுக்குறாங்க நம்ம அப்படியே அங்கே வாங்கி அங்கே ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடுட்டு வரலான் அங்கே நீர்வீழ்ச்சி நிறையா வரும் நீர்வீழ்ச்சியில வந்து நம்ம அங்கே குளிக்கலான் அது நம்ம ஃபேமிலியோட போகும்போது என்ஜாய்மென்ட்டாக இருக்கும் அப்படியே வந்தீங்கனா நமக்கு கீழே வந்தீங்கனா பூங்கா இருக்கும் எல்லாமே நம்ம போய் விளையாடிட்டு ஜாலியாக பார்த்துட்டு வரலான் நமக்கு அங்கே ஃபேமிலியோட போனால் சின்ன பசங்க எங்க பசங்களாம் பார்த்தீங்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க பேர பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல்லா ஜாலியாக வந்தோம் அப்புறோம் வந்து அடுத்த ட்ரிப் வந்து நாங்கள் ஏற்காடு போனோம் ஏற்காடு போனால் அங்கேயும் வந்து நமக்கு நிறைய அங்கே வந்து இயர்லி ட்ரிப்ஸ் வைப்பாங்க அவங்களுக்கே அவங்க எந்த ஊர்ல வந்து இது பண்ணால் அந்த இது பண்ணீங்கனா அங்கே வந்து பூவை அங்கே டெக்கரேட் பண்ணுவாங்க அழகழகாக பூவை ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ்லே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அது ஒரு சுற்றுலா வைப்பாங்க ஃபுல்லாவே அது வந்து நல்லா இருக்கும் அந்த சுற்றுலாவை பார்த்தீங்கனா நல்லாவும் இருக்கும் அது ஃபுல்லாவே அங்கே வந்து ஃபுல்லாவே நல்லா சில்லு சில்லுனு சில்லுனு ஃபுல்லாக நல்லா சில்லுனு இருக்கும் நம்ம நல்லாயிருக்கும் அங்கே வந்து பூங்கா நிறையா வந்து போட்டிங் அது எல்லாமே நிறையா இருக்கும் அங்கே அதெல்லாமே பாத்தீங்னா பயங்கரமாக இருக்கும் நல்லா இருக்கும் அந்த ஃபுல்லா நல்லா இருக்கும் அது அப்புறோம் வந்து அடுத்த இது சுற்றுலா பார்த்தீங்னா ஊட்டி போனோம் நாங்கள் ஊட்டி போனப்போ அங்கே வந்து ஃபுல்லாவே சில் கிளைமேட் அங்கே வந்து ஓவர் குளிரு அங்கே வந்து டாய் ட்ரெயின்ல போனோம் நாங்கள் கீழே இருந்து மேலே டாய் ட்ரெயின்ல போனோம் டாய் ட்ரெயின்ல போனப்போ அங்கே ஃபுல்லாவே இந்த அந்த வியூவ் ஃபுல்லாவுமே பயங்கரமாக இருந்துச்சி நமக்கு நார்மல்லாக பார்க்குற வியூவ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சி நமக்கு கீழே இருந்து மேலே போகிறது எல்லாமே நல்லா இருக்கும் அது ஃபுல்லாவே அது வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு அது ஃபுல்லாவே அங்கே வந்து ரொம்ப குளிரு அங்கே வந்து சாப்பிடுட்டு நாங்க அப்டே என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா வந்தோம் அப்புறோம் நாங்கள் வந்து திருப்பதி போனோம் திருப்பதி போனோம் அங்கே வந்து பெருமாள் பெருமாள் சாமி வந்து தான் அங்கே பயங்கரமான அது அவர் அங்கே போனால் நம்மளுக்கு வந்து கூட்டத்தில் போட்டு நம்மள அடைச்சி வச்சு நமக்கு இது பண்ணுவாங்க ஃபுல்லாக அப்புறமா இது பண்ணுவாங்க அங்கே போனால் ஒரு டூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அங்கே ஃபுல்லாவே அங்கே போய் பார்த்தா அது க்யூ நின்று நம்ம போய் சாமி பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு அப்புறமா அங்கே வந்து வந்தா லட்டு கொடுப்பாங்க நமக்கு லட்டு வாங்கிட்டு வந்து அதை சாப்பிடுட்டு அப்புறம் நமக்கு டிக்கெட் வாங்கி லட்டு வாங்கணும் அந்த டிக்கெட்டுக்கு லட்டு கவுண்டர் போய் லட்டு வாங்கிட்டு வந்துட்டு லட்டு வாங்கி வந்த பிற்பாடு அங்கே நிறைய இடோம் இருக்குது அங்கே ஒரு நிறைய நாள் இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கனா அங்கே நிறைய இடோம் இருக்குது சாமி இப்போ நிறைய சாமி அங்கே இருக்குது அங்கேயும் போனால் தீர்த்தம் வரும் அங்கே போய் நீங்கள் காலைல போய் குளிச்சிட்டு அப்புறம் ஆஞ்நேயர் கோயில் ஒன்று இருக்கும் அதாவது இந்த ஆக்டர் ஒருத்தர் அவர் தான் கட்டினார் அந்த கோயிலேருந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்னா ஆஞ்நேயர் கோயிலு அது பாத்துட்டு வர்லான் அதும் நல்லாயிருந்துச்சி நாங்க போய் ஃபுல்லா எங்க ஃபேமிலியோட அப்பறம் திருவண்ணாமலை ட்ரிப் போயிருந்தோம் நாங்கள் ஒரு டைம் அங்கே போய் பார்த்தோனா அண்ணாமலையார் கோவில்ல வந்து பெரிய கோயில் அதாவது நல்ல ஒரு பெரிய ஒரு பிரபலமான கோயில் அந்த கோயில் அங்கே வந்து என்னன்னா மலை இருக்குது பெரிய மலை இருக்குது அந்த மலலேருந்து ஷிவனை வந்து அங்கே எல்லாமே இருக்கவங்க கும்பிட்டுட்ருக்காங்க ஃபுல்லாவே அந்த மலைய சுற்றி கிரிவலம் போவாங்கலாம் கிரி வலம் வந்து பதிநாலு கிலோமீட்டரு வந்து சுற்றி கிரிவலம் ஃபுல்லா சுற்றி பாத்துக்கலாம் அங்கே வந்து ஒம்பது லிங்கம் இருக்குது இந்த லிங்கம் வந்து அ அஷ்டலிங்கம் வாய்வுலிங்கம் எமலிங்கம் சூரியலிங்கனு இருக்குது நிறைய லிங்கம் இருக்குது அங்கே சுற்றி பாக்கலாம் நீங்கள் அப்படியே இடுக்கு பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த இடுக்கு பிள்ளையார் தெருவுக்கு போய்ட்டு வந்தீங்கனா உங்குளுக்கு முதுகு வலி எதுவுமே இருக்காது அது வந்து ஃபிரீயாக இருக்காது உள்ள போய்ட்டு வந்தோம்னா அப்பறம் கோவில்குள்ள போனீங்கனா கோவிலுக்குள்ளே நிறைய இருக்கும் நாலு கோபுரம் நல்லா பெரிய பெரிய கோபுரம் சுற்றி இருக்கும் பெரிய கோவில் ஃபுல் சுற்றி அந்த கோபுரத்துக்குள்ளே போனீங்கனா நந்தி இருக்கும் நந்தி பார்த்துட்டு அப்டியே ஷிவன் இருப்பார் ஷிவன் பார்வதி பார்த்துட்டு நம்ம அப்டியே வெளில வந்துடலான் ஃபுல்லாவே அப்புறோம் வந்திங்கனா நீங்கள் வந்து இதுக்கு போகலாம் பேங்களூர் போய் இருந்தீங்களா பேங்களூர் போய் இருந்தோம் நாங்கள் ஒரு டைம் வந்து சுற்றுலா பேங்களூர் வந்து பேங்ளூர்ல வந்து ஊட்டி லால் லால் பார்க் கிருஷ்ணா கோயில் அங்கேலான் சுற்றி பார்த்தோம் லால் பார்க்குல வந்து நல்ல நிறைய மரம் செடிகள் இதுலாம் நிறைய பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளாடுவாங்க நல்ல ப்ளேஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நம்ம அங்கே போனால் அதை பார்த்துட்டு நீங்கள் மறுபுடியும் வரலான் அது முடிச்சிட்டு நாங்கள் அப்புறம் பாண்டிசேரி போனோம் நாங்கள் ட்ரிப் போட்டு பாண்டிசேரிக்கு போயிருந்தோம் பாண்டிச்சேரியில வந்து நாங்கள் பிளாக் பீச்

பாண்டிசேரியில ஃபுல்லா என்ஜாய்மென்ட் தான் கிளப்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக என்ஜாய்மென்ட் தான் ஹோட்டல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும் அங்கே ஒரு சில இடத்தில் வந்து போனால் காசு நிறைய இருக்கும் பீச் பக்கத்தில் போனால் காசு நிறையா இருக்கும் நீங்கள் பீச் பக்கத்தில் இல்லாமல் தனியாக போய்ட்டு பப்ளிக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கனா அங்கே வந்து காஸ்ட் எல்லாமே கம்மியாக இருக்கும் நாங்க பீச்சில் போய்ட்டு நாங்களே எங்கள் பசங்களே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க கல்யாணத்துக்கு அது எல்லாமே நல்லா இருந்துச்சு அங்க பீச்சுல வந்து ஃபிஷ்ஷிங் பிடிச்சாங்க ஃபிஷ்ஷிங் மேனும் இருந்தாங்க அப்புறோம் அங்கே போய்ட்டு பிக்கப் அண்ட் ட்ராப்பிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க போட் ட்ரிப் வச்சு இருந்தாங்க அது ஒரு ஆளுக்குனு தொளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் பே பண்ணாங்க அங்கே நம்ம போய்ட்டு வந்தால் அதில் வந்து அஞ்சு மணி நேரம் ஃபுல் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிவிட்டு நமக்கு நல்லா நாலு மூணு இடத்துக்கு கூப்பிட்டு போய்ட்டு காமிச்சிட்டு வந்து விட்டாங்க அப்படி பாண்டிசேரிலேருந்து ட்ரிப் புதுசாக இது செட் பண்ணி இருக்காங்க ஃபிளையிங் இது பீச் மேலே நம்ம சுற்றி மேலே போய்ட்டு ஃபிளையிங்லே போய்ட்டு போய் பார்த்துட்டு வரலான் ஒரு ஆளுக்கு தொளசண்ட் ருபீஸ் பே பே பண்ணுறாங்க அதுக்கு கேரளா போனோம் நாங்கள் ஒரு ட்ரிப் கேரளா வந்து அங்கே வந்து ஃபுல்லாக வந்து நல்லா சில்லுனு இருக்குது யானைங்க தான் அங்கே நிறைய ஃபேமஸ் கேரளா டி யானைகள் தான் நிறையா ஃபேமஸ் அப்புறோம் மூணார் போயிருந்தோம் நாங்கள் மூணார்ல வந்து ஃபுல்லாக மலைகள் நல்லா ஊட்டி தூள் ஃபுல்லாவே அங்கே தான் ஃபேக்ட்ரி டீலிருந்து டீ தூள் எல்லாம் ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு டீ எஸ்டேட் ஃபுல்லாவே அங்கே நிறைய ஃபுல்லாவே